இப்போது பார்த்திங்கனா என்னை பொருத்த வெரைக்கும் ஓவியம் வரைவதே ஒரு சவாலான விஷயந்தான் நான் சொல்வேன் ஏனால் நான் மத்தவங்க எப்படி மற்ற வரையிறவங்க எப்படி பண்ணுவாங்கனு எனக்கு தெரியல என்னை பொருத்த வெரைக்கும் ஒரு பிச்சரை நான் பாக்கறேனா அக்யூரேட்டா அந்த அளவுக்கு இருக்குணும் அப்படின்றதுக்காக நான் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணாலும் பரவாலைன்ட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணி தான் வரைவேன் ஒரு விஷயம் பார்த்தோனா இது அப்படே இது வரைஞ்சதா அப்படினு எல்லாருமே பார்க்கறவுங்க சந்தேகப்படணும் அக்யூரேட்டா இருக்கே இது இது இதில் எது வரைஞ்சது அப்படின்றளவு கன்ஃப்யூஷன் ஆகற கண்டுப் பிடிக்கிறதே சிரமப்படணும் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கனுந்தான் நான் ரொம்ப நினைப்பேன் கஷ்டப்பட்டு அதுக்காக நான் ட்ரை பண்ணுவேன் வரணுனு நம்பளால் முடியுனுட்டு முடிஞ்ச வெரைக்கும் நான் ட்ரை பண்ணி வரைவேன் அது தான் என்னோட சவாலுன் சவாலான விஷயம் அப்றம் எப்படின் பார்த்திங்கனா அது எப்படி சமாளிப்பேனா எனக்கு ஒரு ஜெராக்ஸ் பேப் ஜெராக்ஸ் எடுத்து அதில் எப்படி எப்படி இருக்குது ஃபஸ்ட் அந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி எந்தெந்தது விஷயம் எப்படி எப்படி இருக்கு அப்படின் நோட் பண்ணிட்டு அதை நான் ட்ரை பண்ணுவேன் ஒன்றுக்கு ரெண்டு டைமாக ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணி தான் நான் வரைய ஆரம்மிப்பேன் அதில் மெய்னாக பார்த்திங்கனா என்னன்னு பார்த்திங்கனா ஃபேஸ்லாம் வரைகிறதுலாந்தான் ரொம்ப கஷ்டம் இப்போது ஒரு பேர்ஸன் வரையணுனா அவங்களோட ஃபேஸில் ஒருத கார்ன ஒருத்தங்களுக்கு ஓவல் ஷேப்பில் இருக்கும் ஒருத்தங்களுக்கு கூசாக இருக்கும் மூக்கு ஷார்ப்பாக இருக்கும் அதுமாதிரி விஷயலா இருக்குதுல அதலாம் நம்ம மைனூட் பண்ணி வரைகிற ஒரு விஷயந்தான் வி விஷயலாம் தான் ரொம்ப சிரமமாக இருக்கும் இதில் நான் எப்படி இது பார்த்திங்னா ஃபஸ்ட் நான் மதர் தெரேசா படம் வரைஞ்சேன் அப்போது பார்க்கும் போது தான் அவங்க ஃபேஸ் கட் எனக்கு அந்த ஸ் க சைட் காது ஓரம் அந்த ஸ் கார்னரில் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அதனால் நான் ரெண்டு மூணு மணிநேரம் டைம் எடுத்தாலும் பரவால்ல அக்யூடா இருக்கனுனு ஃபீல் பண்ணி டைம் ஸ்பென்ட் பண்ணி க்ளியராக சூப்பராக வரைஞ்சேன் இதுமாதிரி தான் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணி எந்த ஒரு விஷயத்த பார்த்து அப்சர்வ் பண்ணி வரைஞ்சாலும் க்ளியராக இருக்கும் நான் இப்படி தான் மோஸ்ட் ஆஃப் அதிகமாக கலெக்ட் பண்ணுவேன் ஜெராக்ஸ் எடுத்து பிக்சர் எப்படி இருக்குன்னு நோட் பண்ணி ட்ரை பண்ணுவேன் அக்யூரேட்டா இருக்கனுன் டைம் ஸ்பென்ட் பண்ணி வரைவேன்